இங்கே இருக்கிற மீனவர் ஜாதின்னு பார்த்துட்டோம் அப்படினாக்கா மீனவர்கள் வந்து எல்லாம் கிறிஸ்டினாகதான் இருக்குவாங்கள் முக்கால்வாசி எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்திலையே இருக்கிறாங்க அவங்க வந்து அவங்க அவங்க பண்டிகை கொண்டாடும்போது எங்களுக்கு அவங்க சமைக்கிறதெல்லாம் கொடுப்பாங்க நாங்கள் எங்கள் பண்டிகைங்கும்போது சமைக்கிறதை அவங்களுக்கு கொடுப்போம் அவங்க சமைக்கிறது மீனவர் மீனவருங்கும்போது முக்கால்வாசி மீன்தான் அதிகமாக செய்வாங்கள் செஞ்சு எங்களுக்கும் கொடுப்பாங்க நாங்களும் அதுக்கு தகுந்தமாதிரி அவங்களுக்கு தேவையானதை எதாவது செஞ்சோம் அப்படின்னா கொடுப்போம் மீனவர்களோட பக்கத்தில் இருக்கிறனால ஒருவகைக்கு எங்களுக்கு சகஜமாக பழகுகிறமாரிதான் இருக்கும் அவங்களோட நாங்கள் சகஜமாக பழகுறோம் பிடிக்கிறோம்